எஸ்க்யூஸ் மி மேம் குட் மார்னிங் மேம் மேம் என் பையனுக்காக வந்துருக்கேன் அவனுக்கு அட்மிஷன் போடணும் இந்த ஸ்கூலில் டென்த் முடிச்சுருக்கான் மேம் லவென்த் ஜாயின் பண்ணணும் டென்த்தில் கொஞ்சம் மார்க் கம்மி தான் மேம் முன்னூற்றி நாற்பது ஃபர்ஸ்ட் குரூப் வேணும் மேம் நல்லா படிக்கிற பையந்தான் அதுவும் டென்த்தில்தான் மார்க் கம்மியாகிட்டான் ஃபர்ஸ்ட் குரூப் ஜாயின் பண்ணணும் பயாலஜி குரூப் தான் வேணும்ன்னு கேட்குறான் இல்லை மேம் நல்லா படிக்கிற பையந்தான் மேம் ரிட்டர்ன் டெஸ்ட்டா மேம் அது எப்படி மேம் இருக்கும் ஓகே சரிங்க மேம்

அப்படியா இதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் மேம் படிக்கணும் ஓ ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே மேம் சரி மேம் எவ்வளோ நேரம் மேம் நடக்கும் டெஸ்ட் ஓகே மேம் பேரன்ட்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணலாமா மேம் உள்ளே ஓகே ஓகே ரிசல்ட் வாங்க நாங்கள் நேராக வரணுமா இல்லை ஃபோன் பண்ணி சொல்லுவிங்களா மேம் சரி ஓகே மேம் நான் மன்டே கூட்டிகிட்டு வந்துவிட்றேன் என் பையனை ஓகே மேம் கண்டிப்பாக சீட்டு இருக்கும்இல்ல மேம் மேம் கண்டிப்பாக பயாலஜி குரூப் தான் மேம் வேணும் அவன் நல்லா பண்ணுவான் மேம் ம் ஓகே ஓகே மேம் தேங்க் யூ மேம்